ஊடக அளவில் வந்து தமிழ்நாட்டில் வந்து தமிழ்மொழியை தமிழ்மொழிக்கு முக்கியத்துவம் தராங்க ஏன்னா த அவங்களோட டிஆர்பி ஏறனுன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு புரியனுன்றதுக்காக தமிழில் தான் நடத்தியே ஆகனுன்றதுக்காக அதை வந்து ஊடக அளவில் வந்து தமிழுக்கு முக்கியத்துவம் தராங்க நான் ப்ரோக்ராம் ப்ரோக்ராம் மட்டும் இல்லை அது தமிழ் மொ தமிழ்மொழி பேச்சு பொ பேச்சாற்றலுக்காக பட்டிமன்றங்கள் அதேமாரி விஷயங்கள்லாம் நடத்தி ஊடகங்கள் வந்து தமிழுக்கு முக்கியத்துவம் தந்து முக்கியத்துவம் தராங்க ஆனால் கல்வி இல்லைன்னு சொல்லும்போது நமக்கு என்னன்னா அடிப்படையிலேந்தே கல்வி வந்து தமிழ்மொழியில் தமிழ்நாட்டில் வந்து தமிழ்மொழி தான் படிக்கனும் சொல்லிட்டு அரசு சொன்னாலும் சரி ஆனால் அவங்களுடைய வேலை வாய்ப்புனு வரும்போது அவங்களுடைய வேலை வாய்ப்புக்கு வந்து க தமிழை வந்து எதிர் பார்க்கறதுல்ல அவங்க வந்து ஆங்கில வழி கல்வியை மட்டுமே தான் எதிர் பார்க்கறாங்க அரசு துறை வேலை வாய்ப்புகள் வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி தனியார் துறை வேலை வாய்ப்புகளாக இருந்தாலும் சரி தமிழ் வந்து அ ஆ ஒரு அத்தியாவசியமான அத்தியாவசியமா கருதல ஆங்கிலத்தை மட்டுமே தான் அத்தியாவசியமாக கருதறாங்க ஏன்னா இப்போ எல்லாமே வந்து கணினி மயமாக்கப்பட்டுள்ளதால் கணினி வழியில் வந்து நம்ம வந்து என்னானா எல்லாமே வந்து தமிழாக அதில் இருக்குறதில்லை ஆங்கிலம் ஆங்கிலம் தெரிஞ்சால் மட்டும் தான் அதை கற்றுக்குனு ஆ செ செய்ய முடியுது அதை வந்து அந்த வேலைகள் செய்ய முடியுது அதனால் பிரதிநிதித்துவம் சொல்லப்போனால் கல்வியில் வந்து அதிகமான பிரதிநிதித்துவம் இன்னமும் அடையலன்றதுதான் என்னோட முக்கியமான விஷயமாக கருதுறேன் நான்